ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ எனக்கு வந்து அஞ்சு கிலோ மேங்கோ ஒரு ரெண்டு கிலோ ஆப்பிள் இருந்தால் கொடுங்க அது எவ்வளோ ரேட் இப்போது நீங்கள் எதாது பேக்கேஜ் எதாது வச்சிருக்கீங்களா ஆஃபர் எதாது சரிங்க ஓ சரி ஓகே ஓகே ஓ ஓ சரி சரி சரி அதுலேயும் இப்போ மேங்கோலையும் நிறைய இருக்குதுல்லங்க அதுலேயே எதாது இது இருக்காது எதாது எந்த மேங்கோ எந்த மாம்பலத்தில் வந்து கொஞ்சம் நல்லா நல்லாவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஆஃபராக கிடைக்கும் நிறைய மாம்பலம் இருக்குது அதில் எதாது பார்த்து சொல்லுங்களேன் எது கொஞ்சம் நல்லா கம்மியா ரேட்டில் கிடைக்கும் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குன்னு சொல்லுங்கள் ம் ம்

ஓ சரி ஓகே ஓ சரி சரி அப்போ அஞ்சு கிலோவே எடுத்துக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் உங்கள்ட்ட நான் அஞ்சு கிலோ எடுக்குறதுனால நீங்கள் பார்த்து சொன்னால் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கே நீங்கள் ஆஃபர் தரீங்க அப்போ நான் மொத்தமாக உங்கள்ட்ட அஞ்சு கிலோ எடுக்கிறேன் நான் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் இல்லையா

ஓகே ஆப்பிள் என்ன மாதிரி இருக்குது நல்லாருக்கா பழம் அதாவது சில இடத்துல வந்து உள்ள மாவு மாதிரி இருக்கும்ல மாவு மாதிரி இல்லை வேணாம் எனக்கு கொஞ்சம் நல்லா மாவு இல்லாமல் நல்லா இருக்க மாதிரி பழம் இருந்தால் சொல்லுங்கள் அப்போ ஆப்பிள் வந்து நான் மூண் ஓ ராயல் ஆப்பிளா ஆப்பிள் சரி ஓகே அப்போ எனக்கு மூணு கிலோ ஆப்பிள் போட்டுருங்க ஆம் மாம்பழம் வந்து நீங்கள் எந்த பழம் நல்லாருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லாருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு நா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சி சாப்புடுற மாதிரி இருக்கறனால கொஞ்சம் நீங்கள் ம் ம் ஓ சரி ஓகே அப்போ இது ரெண்டும் வேற இந்த ரெண்டுந்தான் உங்களுக்கு நல்ல இப்போ ஆஃபரில் போது பழங்களில்

ஓ ஓகே ஓகே ஃபைன் இது கூடவே ஜிஎஸ்டி இதெல்லாம் போடுவீங்க நீங்கள் அதுக்கு ஒரு ரேட் ஏற்றுவீங்க நீங்கள் இதலாம் கொஞ்சம் நாங்கள் கஸ்டமர் ரெகுலராக வரோம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணலாமே ஆ நம்ம எப்பவுமே போடுவோம் மேம் ஃபோன் நம்பரில் போட்டு நான் மெம்பர்ஷிப் போட்டுருக்கேன்

சரி எனக்கு இந்த மாம்பழம் வந்து நல்லா கொஞ்சம் பேக்கிங் பண்ணுங்க ஆ ஏன்னா எனக்கு வந்து நல்லா பேக் பண்ணிணா தான் ஏன்னா சில நேரத்தில் வந்து பேக்கிங் பண்ணபோதே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பழம் வந்து சிலதில் ரெண்டு பழம் வந்து கொஞ்சம் நசுங்குன மாதிரி ஆகிடுது மாம்பழல்லாம் பார்த்தீங்கன்னா இதாது ஆகும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருங்க சரி ஆ ம் ஆப்பிளும் நல்ல பழமாக எடுத்து போடுங்க நீங்கள் சொன்னனால தான் நான் உங்கக்கிட்ட மூணு கிலோ வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ சொன்னிங்க நான் மூணு கிலோ வாங்கிருக்கேன் அதனால் அதுவும் பாருங்க நீங்கள்

ஓ சரி சரிங்க இதுக்கு எல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வருது அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அண்ட் அதுவும் இல்லாமே நீங்கள் சொன்னீங்க நான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் பாயிண்ட்டும் பார்த்து கம்மி பண்ணி போடணும் நீங்கள் தான் பில்லிங்கில் கரெக்ஷன் பண்ணி சொல்லணும் நீங்கள்

சரி நீங்கள் வந்து பில்லிங்கில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் எப்பவுமே வாங்கிறது உங்கக்கிட்ட அதனால நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் டைம் வரும் போது நான் நெக்ஸ்ட் என்னென்ன நம்ம இருக்கமோ ஆஃபரில் நீங்கள் முன்னடியே சொல்லுங்கள் வரும் போது வாங்கும் போது ஆ வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க சரி மேம் தேங்க்கியூ மேம் தேங்க்கியூ